சேலம்ல வந்து சமூக நலன் கருதி பெண்களுக்கு நிறையா வந்து வசதிகள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதில் வந்து பாலூட்டும் அம்மாவுக்கு வந்து இந்த பால் கொடுத்துட்ருக்கறதுனாலே நிறையா பெண்கள் வந்து வேலைக்கு போகாமல் இருப்பாங்க பிகாஸ் அங்க வந்து அவங்களுக்கு அது அந்த சுற்றுசூழல் வந்து ஒழுங்காக இருக்காது அந்த ரீசன்காகவே வேலைக்கு போகாமல் இருப்பாங்க ஆனால் இப்போ சேலம்ல வந்து அவங்க அந்த வேலைக்கு போகிற இடத்துலயே இந்தமாதிரி பால் கொடுக்கம்போது ஒரு தனி இடம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அவங்க போய் அவங்களோட அவங்க வந்து பால் கொடுத்துட்டு வரலாம் இப்படி இருக்கிறதனால அவங்க குழந்தையும் பார்த்துக்கலாம் பாலும் கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் வேலையும் பார்த்து காசும் சம்பாதிக்கலாம் இதனால் அவங்களோட குடும்பமும் வந்து நல்லாயிருக்கும் அதுமட்டும் இல்லாமல் வீட்டிலே இருக்க அம்மாங்களுக்கு வந்து தையல் மிஷின் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்க வந்து வீட்டிலே தையல் கற்றுக்கிட்டு தையல் பண்ணி ஆ நிறைய பேருக்கு வந்து தைச்சி கொடுத்தா அதுலேருந்தும் வந்து அவங்க காசு சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ப்ரெக் மாசமாக இருக்கிற பெண்களுக்கு பாலூட்டும் பெண்களுக்குலாம் வந்து சத்துமாத்தரை கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க வந்து வசதி இல்லைனாலும் அவங்க ஒரு ஹெல்தியான குழந்தைய வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்றத்துக்காக கொடுத்துட்ருக்காங்க இந்தமாதிரி நிறைய சேலம்ல வந்து பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட ப்ரைவசி பாதிக்காமல் அவங்க வந்து பால் கொடுக்கணும் அவங்க குழந்தையும் பார்த்துக்கணும் அப்படின்றத்துக்காக இந்தமாதிரி வந்து பண்ணிட்டு வர்றாங்க இதனால் வந்து குழந்தையும் அதோடய சத்தை வந்து பிறக்கும்போதே இழக்காது அதுவும் இல்லாமல் அவங்க வேலையும் பார்த்துட்டு ஏர்ன் பண்ணலாம்